மழை காலத்தில் பார்த்திங்கனா நம்மூரில் மேக்ஸிமம் எல்லாமே இது போடுவோம் எப்படின்னா நெல் போடுவோம் மற்ற காலத்திலலாம் பார்த்திங்கனா மூணு மாசத்தில் விளையிரக்கூடிய இந்த சோளம் மக்காச்சோளம் அப்புறம் கடலை சூரியகாந்தி இந்த மாதிரி போட்டிருக்குறோம் மற்ற நாள்லேலாம் பார்த்திங்கனு வச்சிக்குங்களாம் நிலத்த சும்மா போட்டிருவோம் எதனால் அப்படினா ரொம்ப நாள் அதை யூஸ் பண்ணிட்டிருந்தோம் வச்சிங்களேன் மண்ணிலக்குற எல்லா சத்தையுமே உறிஞ்சு எடுத்துடும் மற்ற நாளில் பார்த்திங்கனா நம்மூரில் சத்திசிவாஸ் இருக்குது அங்கேருந்து மட்டி வாங்கி ஊற்றி ஃபுல்லாக அதுலருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத களைகளல்லாம் கொல்கிற அளவுக்கு வச்சுக்குவோம் மழை காலத்தில் பார்த்திங்கனு வச்சிக்கங்களேன் நம்ம தேங்காய் மரத்திலலாம் வண்டு விழுகும் அந்த வண்டுகளை கொல்கிறது இங்கே வந்து லோக்கலில் பார்த்திங்கனா நிறைய மருந்து கொடுக்குறாங்க அதை யூஸ் பண்ணிட்டிருக்கேன்